இந்த பருவத்துக்கு மழை பேஞ்சாத்தான் செடி சொத்தை வெள்ளாமை வளர்ந்தாலும் வ வரும் இது கடலப்பருப்பு போடுவோம் அதில் கொட்டமுத்து போடுவோம் துவரக்கொட்ட போடுவோம் அப்போது வந்து பூச்சி வராது முதலுக்கெல்லாம் பூச்சி வராது மறுக்கா கொட்டைச்செடியில வந்து புழு விழுவும் அது துவரக்கொட்டையில் செடியிலையும் அதை பாதிக்காது கொட்டைத்தழையில இறங்கி அப்புறோம் எதோ கடலக்காட்டுக்கு இது போனாத்தான் மருந்தடிப்போம் இல்லையின்னா மருந்தெல்லாம் அடிக்க மாட்டோம் அந்த பருவத்துக்கு மழை பேஞ்சால் கடல்லக்கன்னெல்லாம் இறங்கும் பருப்பும் நல்லா முத்திக்கும் இல்லையின்னா அதுக்கெல்லாம் மருந்து தேவையில்லை கடல்லக்காட்டுக்கெல்லாம் மருந்து தேவையில்லை இந்த கொட்டைச்செடிக்கி வேணுணா புழு விழுந்துருதுன்னு அதுக்கு ம மருந்தடிப்போம் களைக்கொல்லி இது வாங்கி அடிச்சால் புல்லு வராம இருக்கட்டுன்னு அதுக்கூட மருந்தடிப்போம் பூச்சி அப்படி ஒன்றும் க கடல்லக்காட்டுக்குள்ள விழுவாது அதெல்லாம் அந்த பருவத்துக்கு மழை பேஞ்சதுன்னால் நல்ல பருப்பு முத்திக்கும் கொட்டச்செடியும் காய் நல்லா பிடிக்கும் துவரக்காயிமே நல்லா பிடிச்சிக்கும் குழம்புக்கு ஆவும் கொட்டைமுத்து வந்து எண்ணெய் ஆட்டுறத்துக்கா போடுறது நல்ல வில விக்குது கடல்லக்காயும் நல்ல வில விற்கும் எண்ணெய் ஆட்டிக்குவோம் கடல்லப்பருப்புல நல்ல எதோ சட்னிக்கெல்லாம் வச்சிக்கிவோம் அதெல்லாம் பண்ணிக்கிட்டிருக்குறோம்